இப்போ என் ஸ்கூல்ல நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன்னா என் ஸ்கூல்ல வந்து ரொம்ப அவுட்டராக இருக்குது அவுட்டர் இருக்கிறதால வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது ப்ராப்பர் பென்ஸ் கிடையாது அதுமாதிரி ஒரு நல்ல வந்து குடிநீர் வசதி கிடையாது சுகாதார வசதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்கலாம் வந்து அதிகமாக பார்த்தீங்கனா எங்கருந்து வராங்கன்னால் கிராமத்திலருந்து வராங்கள் அதனால் வந்து அவங்களுக்கு உண்டான வந்து அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு தகுந்த ஃபன்ஸ் எதுவும் வரதில்லை ஆனால் என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து ஈஸியாக வந்து ஃபன்ஸ் வரதுக்கு எந்த வழியோ அந்த வழியை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஃபன்ட்ஸை வந்து வாங்கி அந்த ஃபன்ட்ஸல இருந்து மக்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான வந்து சில அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுக்க நான் விரும்புகிறேன் முக்கியமான அடிப்படை வசதினால் தண்ணி வசதி அப்புறம் என்ன வசதி கேட்டீங்கன்னால் வந்து பெஞ்சி அந்த கட்டிடங்கள் கட்டிடங்கள்லாம் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு அந்த கட்டிடங்களை வந்து நான் வந்து பாலடஞ்ச கட்டடங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் கவுர்மண்டும் ஃபண்டு தருது அந்த ஃபண்டு வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறதால வந்து இப்போ ஸ்கூல்ஸ் வந்து நம்மளால திறம்பட மேம்படுத்த முடியல கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய தனி தனியார் நிறுவனங்கள் வந்து நான் வந்து ஃபண்டும் வாங்கிட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கேட்டீங்கனால் வந்து காமராஜர் பிரிவில் வந்து அஞ்சு கிலோ மீட்டருக்கு தொலைவில் வந்து ஒரு உயர் மேல்நிலைப் பள்ளி இருக்கும் மூணு கிலோ மீட்டர் தொலைவில் வந்து ஒரு உயர்நிலைப் பள்ளியிருக்கும் ஒரு கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து தொடக்கப்பள்ளி இருக்கும் இந்தமாதிரி பள்ளிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறதுனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிப்பாங்கள்